நமது நாட்டில் போக்குவரத்து பற்றி இங்கு கேட்கப்படும் கேள்விக்கு நமது நாட்டின் போக்குவரத்து போக்குவரத்து வழிகளில் மொத்தம் மூன்று வகை கருதப்படுகிறது ஒன்று தரைவழியில் போக்குவரத்தில் பேருந்து மற்றொன்று ரயில்வே இவற்றின் இரண்டுகளிலும் அதிகமாக மக்கள் பயணம் செய்கிறார்கள் மூன்றாவது விமானம் வான்வழிப்பயணம் வான்வழி பயணங்களில் மக்கள் குறைந்த அளவு பயணம் கொள்கிறார்கள் மிகவும் மக்கள் மக்கள் பயன்படுத்துவது ரயில்வே ரயில் மற்றும் பேருந்துகள் ஆகும் இவற்றின் இரண்டுகளின் சேவையும் அதிக அளவில் காணப்படுகிறது நமது கவர்மெண்ட் இதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பேருந்து வசதிகளையும் ரயில் வசதிகளையும் அதிகப்படுத்தி கொண்டு உள்ளன இவற்றில் நாம் எந்த வகையான குறைகளையும் காண முடியாது பயணத்தின் போது மக்கள்கள் சந்திக்கும் பிரச்சினைகளாக கருதப்படுவது கூட்ட நெரிசல் மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் காலேஜ் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் தொழிலாளிகள் அவர்கள் கூட்ட நெரிசலில் தொங்கிக்கொண்டும் நின்று கொண்டு போகிறார்கள் இதற்கு மாற்று வழியாக இன்னும் சில வசதிகளுடன் பேருந்துகளை அதிக அளவில் அறிமுகப்படுத்தினால் நல்லதாக இருக்கும் என்று எனக்கு கருத்தாகும் இன்னும் பல பிரச்சினைகளை சந்திக்கிறார்கள் மழை மற்றும் கடுமையான காற்று போன்றவற்றில் சிக்கி கொள்கிறார்கள் இதற்கு வந்து நமது தற்காலிக எந்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஆகையால் அதனை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் மக்கள்கள் அதிகமாக பயணிப்பது பேருந்துகளிலும் மற்றும் ரயில்களிலும் தான் ஆகும்